நான் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து நூலகம் வந்து இருக்குது கிராமந்தான் அது சிட்டியிலிருந்து நகரத்திலருந்து ஒரு பதினே இருபது இருபது கிலோமீட்ரு தள்ளி இருக்குது கிராமம் தான் நூலகம் அங்கே இருக்குது அந்த நூலகத்தில் எல்லா வகையான வரலாற்றுப் புத்தகங்கள் நிறையா இருக்குது எனக்கு வந்து இந்த பெரியப் பெரிய மாவீரர்கள் ஹிட்லரு அலெக்ஸாண்டர் நெப்போலியன் ஸோ இந்த மாதிரி இவங்கக்கூடலாம் வந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கிறது எனக்கு ரொம்ப பிரியம் பெரியப் பெரிய ராஜாக்கள் நேபுக்காட்நேச்சர் ராஜா கோரேஸ் ராஜா இந்த மாதிரி வந்து வேதாகம் பைபிள்ல வரக்கூடிய ஆகாஸ் ஆகாப் ராஜா தாவீது சாலமன் ராஜா இவங்கள குறிச்சு தானே அந்த வரலாற்றுப் பதிவுகள்லாம் படிக்கிறத்துக்கு எனக்கு ரொம்ப இது பிரயோஜனமா இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே இதைப் படிக்கிற ஆர்வம் அப்படிங்கறது நம்ம பார்க்கும்போது வேதத்தை பேஸ் பண்ணி தான் வேதாகம் பரிசுத்த வேதாகமத்தை படிக்கறதனால தான் நம்ம மற்ற எல்லா நாலேஜுமே எல்லா அறிவுமே பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ அது படிக்க ஆரம்மிச்சா மு புத்தக பிரியராக புத்தக புழுவாக நம்ம என்ன பண்ணிக்கலான்னா நம்ம இருந்துகிட்ருக்கலாம் எல்லா வகையான புக்குகளுமே அதாவது வரலாற்று காரியங்கள் அது சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் எங்கே இருந்தாலும் தேடி வாசிப்பது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரியமான விஷயம் எல்லாத்துக்குமே நான் சொல்லுவேன் இந்த மாதிரி இந்த புக்கை வா வாசிங்கள் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு உடல்நலக் குறைவு இல்லை வேற ஏதாவது ஒரு பொருளாதார எ அந்த மாதிரி சூழல் வரும்பொழுதெல்லாம் நான் எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவேன்னா புக்கு படியுங்க இந்த புக்கை படியுங்க அந்த புக்கை படியுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு வழக்கமாவே இருக்குது அதனால் புக்கு படிக்கிறது வந்து ரொம்ப ஒரு பிரயோஜனமான ஒன்று தான் அது எல்லா புக்கோட எனக்கு எல்லா புக்கும் படிப்பேன் எனக்குப் பிடிச்சமானது வந்து வரலாற்று தலைவர்கள் வாரியர்ஸ் அந்த ராஜாக்கள் தளபதிகள் இவங்களுடைய அலெக்ஸாண்ட்ரு கூட இருந்த நான்கு தளபதிகள்லாம் குறிச்சிலாம் படிக்கும் போதெலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆச்சரியமான அந்த புத்தக விஷயங்கள்லாம் ரொம்ப படிக்கிறத்துக்கே அவ்வளோ ஒரு அந்த காலத்தில் ஒரு அடிப்படை வசதிகக்கூட இல்லாத காலத்தில் எப்படி பண்ணியிருக்குறாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து எகிப்தில் இருந்து மோஸு இருவத்தஞ்சு லட்சம் பேர்த்த அவர் கூட்டிட்டு வராருன்னால் அவ்வளோ பெரிய சேனையை எப்படி வழி நடத்தினார் அதெல்லாம் படிக்கும்போதெல்லாம் நமக்கு வந்து நாம் இருக்குறதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கற மாதிரிலாம் தோணும் ராஜாக்கள் வரலாற்றில் அவங்க பண்ணுன காரியங்கள்லாம் அவங்களுடைய சிந்திச்ச ஒரு ஒரு சதிக்கு எதிராக அவர்கள் வந்து எப்படி அதை முறி அடிச்சாங்கள் அந்த விஷயங்களெல்லாம் படிக்கும் பொழுது எப்படி யோசிச்சிருக்குறாங்க என்ன அவங்களுடைய ஞானம் எங்கேருந்து கத்துக்கிட்டாங்கள் எங் யார் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இவ்வளோ டெக்னாலஜி இவ்வளோ ஒரு அறிவியல் வளர்ச்சிகள் வியாபித்திருக்கிற இந்த ஒரு கடைசி காலப் பகுதியில் கூட இந்த ஒரு விஷயங்கள் இன்றைக்கு நம்ம யோசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரமீடு எப்படி கட்டிட்டாங்கள் பிரமீடு பார்த்திங்கன்னா மேலே ஒரு கல்லை வச்சு அந்த கல்லுலேருந்து வரிசையாக கீழே பில்டிங் இறக்கிருக்குறாங்க இது வரைக்கும் உலகத்தில் யாருமே செய்ய முடியாத ஒரு பில்டிங் அது எந்த மனுசனுமே இன்னும் ஒரு முறை கட்டவே முடியாது அது வந்து எந்த ஒரு அளவு முறையில் கட்டப்பட்டதுன்னு யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் இவர் நியூட்டன் தான் பார்க்குறோம் அங்கேப் போய் சயின்டிஸ்ட் நியூட்டன் அவர் தான் அங்கேப் போய் அது வந்து உலகத்தில் எந்த ஒரு கணித முறையிலையும் இது கட்டப்படல இந்த கீஸா பிரமீடு கட்டப்பட்டது வந்து கோல்டன் பை அப்படிங்கிற மெஷரிங் மெத்தேட்ல அப்படின்ட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு வெளியிட்டதாக கேள்விப்பட்டிருக்குறோம் அதெல்லாம் இதெல்லாமே எங்கேருந்து படிச்சதுன்னால் புத்தகத்திலேருந்து படிச்ச விஷயங்கள் தான் ஸோ புத்தகங்கள் நிறைய நம்ம படிக்க படிக்க படிக்க நிறைய அறிவுகள் என்னப் பண்ணிக்கலான்னா நமக்குள்ள நம்ம அங்கே டெவலப் பண்ண முடியும் அதுக்கு வந்து கண்டிப்பாக புத்தகம் படிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது நூலகத்தை பயன்படுத்திக்கணும் எல்லாப் பகுதிகள்லேயுமே நூலகங்கள் இருக்குது அரசு வந்து அதை செயல்படுத்தி புதிய புதிய புத்தகங்கள் வெளியிட்டுக்கொண்டு வராங்கள் நாம் என்னப் பண்ணிக்க வேண்டியதுன்னால் அதைப் பயன்படுத்திக்க வேண்டியது நம்முடையக் கடமை ஆகும்